எங்கள் ஊரில் கூலி வேலைக்கு போனாக்க ஆம்பளைங்களுக்கன்னால் சம்பளம் ஜாஸ்தியாக தராங்க பொம்பளைங்களுக்கன்னால் கம்மியாக தராங்க எல்லாம் எதனாலன்னு பார்த்தா ஆண் பெண் பாகுபாடு பார்க்குறாங்க ஆண்களுக்கன்னால் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தராங்க பொம்பளங்களுக்கன்னால் பாதிக்கு பாதி கம்மி பண்ணிடுறாங்க அந்த சம்பளத்தை வாங்கி என்னதான் பண்ண முடியும் எங்களால் இதே இதே போல ஊரில் எதாவது ஒன்று பண்ணணுனால் எல்லாம் சேர்ந்து போய் கேட்டால் அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்கிறாங்க சரியான நடவடிக்கை எதுவுமே எடுக்கிறதில்ல எங்களுக்குன்னு எதாவது கேட்டால் ஒரு உதவி பண்றதில்லை ஃபஸ்ட்டுலாம் பொண்ணுங்கன்னால் படிக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க இப்போல்லாம் படிக்க அனுப்புகிறாங்க படித்தாலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கிறதில்ல அந்த வேலைக்கு போனாலும் சம்பளம் கம்மி அது இதுன்னு லேட் டைம் அதனால வீட்டில் இருக்க வச்சிடுறாங்க இப்படில்லாம் பண்ணால் பொம்பளைங்கன்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது பெண்களுன்னால் ஒரு எ இளக்காரமா நினச்சிட்டாங்க சமூகம் அப்படிதான் நினச்சிட்ருக்கு இப்போது